சார் வணக்கம் சார் சார் ஆப்பக்கூடல் ஆதி பில்டர்ஸ்லேருந்து இன்ஜினியர் பேசுகிறேன் சார் சார் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துட்ருக்குங்க சார் உங்கள்ட்ட தான் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டுருக்கோம் சார் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வந்து பார்த்திங்கனா ஒரு லோடு சிமெண்ட் வேணும்ங்க சார் ஓகே சார் என்ன மூட்டை சார் வருது இப்போ

அப்படி அப்படிங்களா சார் ஓகே சார் எனக்கு ஒரு நூறு மூட்டை வர மாதிரி ஒரு லோடு அம்ச்சிடுங்க ஆ ஆ ஆ சேரிங்க சார் எம் சாண்டு ஒரு அஞ்சு யூனிட் வேணுங்க சார் ம் சேரிங்க சார் அது என்ன ரேட்டுங்க சார் வருது இப்போது ஒரு யூனிட் என்ன ரேட் ஓகே ஓகேங்க சார் ஓகே செங்கல் ஒரு லோடு வேணும்ங்க ஒரு கல் என்ன ரேட்டு வருதுங்க இப்போது பத்து ரூபா வருதுங்களா சார் சரி அது ஒரு லோடு அமிச்சிடுங்க ஆ சரிங்க சார் இந்த மண் இருக்குது இல்லைங்களா மேட மண் ஆ அது ஒரு அஞ்சு லோடு வேணும்ங்க அஞ்சு டிப்பர் வேணும் அஞ்சு டிப்பர் வேணும்ங்க ஆமாங்க அது என்ன ரேட்டுக்கு கொட்டிட்டுருக்கீங்க அப்படிங்களா சார் ஒரு டிப்பர்க்கு மூணு யூனிட் வரும்ங்களா சரி சரிங்க அப்போ அப்போ ஹலோ அப்புறம் அரை இன்ச் ஜல்லி இருக்குலிங்க அரை இன்ச் ஜல்லி இருக்குதுல்லிங்களா கான்கிரீட் ஜல்லி ஆ அது ஒரு அஞ்சு யூனிட் வேணுங்க சார் சரிங்க அப்படியே அந்த ஒரு இன்ச் ஜல்லி இருக்குது இல்லைங்களா ஃப்ளோருக்கு போடுறதுக்கு ஆ அது ஒரு ஒரு டிப்பர் ஆமாம்மா சார் ஆமாம் சார் ஆப்பக்கூடலில் வந்து பார்த்திங்கனா குமரன் நகரில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்ருக்குங்க சார் சார் நீங்கள் அனுப்ச்சு விட்டு எனக்கு எவ்வளோ பில்லுன்னு சொல்லுங்கள் சார் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க சார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு மெட்டீரியல் இல்லாமல் இருக்குது ஓ ஓகே சார் ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆ